எங்கள் ஊர் சைடில் நினைவு சின்னம்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சென்னை சைடில் ஒன்று இருக்குது சென்னையில் இது சென்னையில் வந்து கடற்கரையில் அண்ணா அறிவாலயம் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க அது அப்புறம் கலைஞர் நினைவாலயம் அந்த மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மாவோடய நினைவாலயம் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி டூரிஸ்ட்டு வந்து நிறையா பேரும் வந்து பார்த்துட்டு போவாங்க நானே கூட திடீரெனு சென்னை சைடு எங்கேன்னா போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே போய்விட்டு கலைஞர் இது சமாதி அம்மாவோடய சமாதி இதெல்லாம் போய் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் நாங்கள் அந்த இடமே நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அதே ஒரு பார்க் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் வந்து போகிறதுக்காகவே அதை அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் அதே மாதிரி இப்போது ரிசென்ட்டாக விஜய்காந்த் இறந்தப்பக்கூட விஜய்காந்த் வந்து அவர் ஆபீஸ்சிலே வந்து நினைவாலயம் கட்டியிருக்காங்க அதுதான் மக்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவர்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுனு எனக்கு ஒரு ஆசையிருக்கு ஒரு நாள் போவேன் கண்டிப்பாக அதே மாதிரி பீச் வந்து பீச்செல்லாம் நல்லா இருக்கும் சென்னை சைடு போனீங்கன்னால் பீச்சி மெரினா பீச் இருக்குது அந்த அந்த மாதிரி பீசெல்லாம் இருக்குது அதே மாதிரி பாண்டிச்சேரி சைடில் போனீங்கன்னால் பாண்டி மெரினா தனியாக இருக்குது அந்த மாதிரி ராக் பீச் ராக் பீச்சி வந்து மெயினாக வந்து பாண்டியிலே இருக்கும் பாண்டி மெரினாங்றது தனியாக அங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும் ட்ராவல் பண்ணுற மாரி அங்கே போனீங்கனால் அங்கே இப்போ பசங்கள் எதாவது போகணுன்னா விளயாட்றதுக்கு கேம்ஸு இந்த டாய்ஸு கொழந்தைங்க விளையாட்றதுக்குக்கூட டாய்ஸ் கேம் அந்த கேம் இதெல்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி பீச் நல்லா இருக்குது பீச்சில் அங்கே விளையாட்டு கூட அங்கேயே ஃபுட் கோட் எல்லாமே அங்கே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு அந்த சீஸா இது இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ரோலர் கோஸ்டர் அந்த ரைடு இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி ட்ரீ டி ட்ரீ டி ஹவுஸெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அங்கேயே அதே மாதிரி இதெல்லாம் போய்விட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் மோஸ்ட்லி எந்த எந்த மாதிரி டைமில் சுற்றி பார்க்கலான்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஏன்னால் வெயில் காலத்தில் தான் எல்லாேருக்கும் லீவு விடுவாங்க மே மாதம் எக்ஸாம் லீவு இருக்கும் ஒரு க்ளாஸ் முடிச்சுட்டு அடுத்து லீவு போடுறோம் அந்த மாதிரி டைமில் வந்து நிறையா விசிட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும் அதனால அந்த டைமில் சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி க்ளைமேட்டும் அந்த டைமில் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இடம்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம் கடல் பீச்சினால் இங்கே தான் இங்கிருந்து பாண்டிச்சேரி பீச்சி போகலாம் இல்லைன்னா அதே மாதிரி கடற்கரை கடலூரில் கூட பீச்சி நிறைய இருக்குது அந்த பீச் கூட என் தங்கச்சி சொல்லின்னு இருந்தால் இந்த மாதிரி அந்த பீச் நல்லா இருக்கும் போகலாம் ஒரு நாள் போகலான்னு அதுக்கு ஒரு நாள் ப்ளான் பண்ணிவிட்டு இருக்கோம் இன்னும் அதனால இன்னும் அமையலை அதுக்கான நாள் பார்ப்போம் பாண்டிச்சேரிக்கு போய்விட்டு வந்தோம் பாண்டிச்சேரியில் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மெரினா பீச்சி மெரினா பீச்சிக்கு போனோம் அங்கேயும் நிறையா பானிப்பூரிக்கடை பஜ்ஜிக்கடை இந்த கடைலாம் நிறையா போட்டிருப்பாங்க அதே மாதிரி பலூன் சுடுற கேமெல்லாம் நிறையா இருக்கும் யாருக்கு எது விருப்பமோ அதெலாம் விளையாடிட்டு ஜாலியாக பீச்சில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுவிட்டு வரலாம் இப்பெல்லாம் அலோ பண்ணுறாங்கள்லானு தெரியலை அப்போ நாங்கள் போனப்போ ஜாலியாக விளையாடிட்டு வருவோம் பீச்சிலே போய் ஆட்டம் போடலாம் இப்போ வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிஷன்ஸெல்லாம் இருக்குது அங்கேயே அதுதான் சுற்றுலா பயணிகள் வராங்கன்னால் மோஸ்ட்லி இந்த டைமில் வரலாம் வெயிலில் வந்து பீச்சில் ஆட்டம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் வெயிலில் ரொம்ப அனலாக இருக்கில்ல இந்த டைமில் பீச்சாண்டாக போனோன்னால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் க்ளைமேட் ஜில்லுன்னு காற்று அடிக்கும் ரொம்ப அதுதான் பீச் டைமில் இந்த டைமில் போய் பீச்சில் போய் உட்காந்துன்னு இருக்கலாம் ஜாலியாக பீச்சில் குளிச்சுட்டு வரலாம் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் எல்லாேருக்கும்